நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேப்பனப்பள்ளி தொகுதியில் இருக்கேன் ஸோ என்னுடைய எம்எல்ஏ பார்த்திங்கன்னா கேபி முனிசாமி தான் என்னுடைய எம்எல்ஏ ஸோ நான் அவர்கிட்ட ஒரு ரெண்டு முறை நான் பேசியிருக்கேன் இந்த வேப்பனப்பள்ளி தொகுதிக்கு ரெண்டு வசதி வி தேவைப்படுது என்ன வசதியினா மயானம் வந்து கட்டாயமாக எங்களுக்கு தேவைப்படுது அதேமாதிரி இங்கே பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த தொகுதியில் படிக்கிறதினால ஒரு விளையாட்டு மைதானத்தை நீங்கள் வந்து எங்களுக்கு விளையாட்டு மைதானம்னால் விளையாட்டு ஸ்டேடியத்தை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டு ஒரு கோரிக்கை வெச்சு ஒரு மனு கொடுத்து அவர்கிட்டே நான் பேசிய ஒரு அனுபவம் இருக்கு ஒன்று அடுத்தது எங்களுடைய எம்பி பார்த்திங்கன்னா செல்லக்குமார் ஸோ அவரையும் நான் ஒரு ரெண்டு மூணு முறை நான் சந்திச்சு பேசியிருக்கறேன் இதே கோரிக்கைகளை அதாவது இந்த விளையாட்டு மைதானத்தையும் ப்ளஸ் மயானத்தையும் உருவாக்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்குறோம் அதேமாதிரி சூளகிரிக்கு மேல் வந்து சூளகிரி வழியாக நான் இருக்கக்கூடிய சூளகிரி கிராமத்தில் வந்து ட்ரெயின் போகிறதுக்கான அந்த வழியே உருவாக்கி கொடுங்க எங்கள் பகுதிகளுக்கு வந்து ட்ரெயின் வரணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு கோரிக்கையாக அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன் நான் வந்து சூளகிரி பஞ்சாயத்து தலைவர் அதாவது தலைவி பார்த்திங்கன்னா கலைச்செல்வி ராமன் ஸோ கலைச்செல்வி ராமன் எங்களுடைய தலைவராக நான் நிறைய முறை சந்திச்சு பல சுகாதார சீர் கேடுகளை பற்றியும் நகராட்சியில் மின் விளக்கு எரியலை வெவ்வேறு இது பகுதிகளில் வார்டுகளில் இப்படி ஒவ்வொரு முறையும் நான் அவங்களை சந்திச்சு மனு கொடுத்துருக்கறேன் கிராம சபை கூட்டங்களில் கலந்துருக்கிறேன் அப்போது நான் பேசினால் அனுபவங்கள் உண்டு